எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சமைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸும் வந்து டெய்லியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும் செஞ்ச சாப்பாடையே திரும்ப திரும்ப செஞ்சால் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கும் போர் அடிச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே வந்து ஒரு ஒரு வெரைட்டியாக வந்து சாப்பாடு செய்வேன் இப்போ லெமன் ரைஸ் செய்கிறோம் அப்படின்னாலுமே அதில் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ்செலாம் வந்து தெரிஞ்சு வச்சுப்பேன் நான் இதெல்லாம் எதில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் பார்ப்பேன் யூடியூப் சேனலில் பார்த்து நிறையா கற்று வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு இது செய்யும் போது என் ஹஸ்பெண்டும் சரி எங்கள் ஸ்கூலில் பசங்களும் சரி அம்மா அம்மா நீங்கள் செய்கிற சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பசங்கள் வீட்டுக்கு வரும் போதும் சொல்லுவாங்க என் ஹஸ்பெண்ட்டோடய ஃப்ரண்ட்ஸ் வரும்போதும் ஒய்ஃப் செய்கிற சாப்பாடு நல்லாயிருக்கு லெமன் ரைஸ்ஸோ இல்லை தயிர் சாதமோ ஏதோ ஒன்று செஞ்சாலுமே அதில் ஏதோ ஒரு வெரைட்டி டிஃப்ரண்ட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லாேருமே வந்து கேட்பாங்க நான் வந்து இதே தான் என்னோடய ஹாபியே அப்படிங்கிறதுனால வந்து நான் டெய்லியுமே வந்து ஏதோ ஒன்று செஞ்சுர்ணும் ஏதோ ஒன்று செய்யணும் ஏதோ டிஃப்ரண்ட்டாக செய்யணும் செஞ்சதே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலயே வந்து நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் வெரைட்டியாக செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து கெட்டுப்போன பொருளோ இல்லை பாலித்தீன் பையில் வச்சுருக்க யூஸ் பண்ணுற பொருளோ அந்த மாதிரிலாம் வந்து நான் எதுவுமே செய்யமாட்டேன் ஒவ்வொன்றுமே என் கைப்பட தான் வந்து நான் வந்து பொடி போடணுனாலும் இல்லை வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னாலுமே நான் வந்து பார்த்து ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு மசாலாவுமே நானே தான் ரெடி பண்ணுவனே தவிர கடையில் போய் நான் எதுவுமே வாங்கிட்டு வந்தும் யூஸ் பண்ணமாட்டேன் அதே மாதிரி கவரில் பாலித்தீன் கவரு இல்லை வேறு ஏதாவது கெட்டுப் போனது அந்த மாதிரி இருந்தாலுமே பற்றல அப்படிங்கிறதுக்காக கூட நான் அதை வந்து யூஸ் பண்ணமாட்டேன் நான் வந்து அதை டே அதை அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இருக்கிறத வச்சு செய்வனே தவிர அந்த மாதிரி கெட்டுப் போனதை வச்சு நான் வந்து என்றைக்குமே வந்து அந்த மாதிரி ஃபுட்டு செய்யமாட்டேன் டிஃபனுக்குன்னு இருந்தாலும் மதியம் டிஃப் காலையில் டிஃபனுக்கு மதியம் லன்ஞ்ச்சுக்கு ஈவினிங் டின்னருக்கு எதுக்குமே சரி நான் அந்த மாதிரி வந்து ஒரு க அந்தமாதிரி பொருள்களை வந்து நான் யூஸ் பண்ணமாட்டேன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற பொருளை வீட்லேயே தான் வந்து நான் பார்த்து செய்வேன் அதேமாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுலையும் வந்து நான் பார்த்து பார்த்து செய்வேன் இப்போது எங்கள் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் எங்கள் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் என் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் என் ஹஸ்பெண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு காலையிலேயே நேரத்துலேயே எழுந்துருச்சு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பெண்டுக்கும் என் பையனுக்கும் வந்து இட்லி தான் பிடிக்கும் காலையில் சாப்பிட எங்கள் மாமனாருக்கும் எங்கள் மாமியாருக்கும் வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க சப்பாத்தி கேழ்வரகு கோதுமை அந்த மாவில் வந்து செஞ்சுக் கொடுத்த ஐட்டம்ஸ்செலாம் கேட்பாங்க அதனால அவங்களுக்கு காலையில் வந்து சப்பாத்தி கோதுமை அந்த இதில் வந்து நான் அவர்களுக்கு செஞ்சுக் கொடுப்பேன் சப்பாத்தி பூரி அந்த மாதிரி அவங்க மேக்சிமம் வந்து பூரியை வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னால் எண்ணெய் ஆயிலியாக இருக்கும் அப்படின்னுட்டு காலையிலேயே வந்து அவங்க சப்பாத்தி தான் கேட்பாங்க அதேமாதிரி என் பொண்ணுக்கு வந்து தோசை தான் பிடிக்கும் அதனால அவளுக்காக தோசை அதேமாதிரி மதியத்துக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே தனித்தனியாக ஒருத்தர் ஒருத்தவங்க ஒன்று ஒன்று கேட்பாங்க அது எல்லாமே வந்து நான் அவர்களுக்காக செஞ்சுக் கொடுப்பேன் அவர்களுக்கு செஞ்சுக் கொடுக்க சாப்பாடு தான் கேட்குறாங்க வேறு என்ன கேட்குறாங்க அது அவர்களுக்கு செஞ்சுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு செஞ்சுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நினச்சாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்